ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது எட்டு பன்னெரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பன்னெரெண்டு பன்னெரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு